பாரம்பரிய உணவுகள் அப்படிங்குறதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஸ்னாக்ஸ் ஐட்டங்கள் அப்படினுதான் சொல்லணும் அதாவது சிற்றுண்டி வகைகள் எள்ளுருண்டை ரொம்பவே பிடிச்ச ஒன்று அப்புறம் வந்து சாப்பாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோளத்தில் வந்து தோசை செய்யறது இன்னோன்று வந்து கம்மங்கூழ் அது வந்து ரொம்ப பிடிக்கும் கம்மங்கூழ் பண்றது அதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆப்பம் அதலாம் சாப்பிடும்போது மனதுக்கே நிறைவாக இருக்கும் இந்த ஆப்பமும் தேங்காயில் வந்து சம்பலும் செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷ்யம்